என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்டு எனக்கு ஒரு நாள் கால் பண்ணாங்க அப்போ கால் பண்ணும் போது என்னடா திடீர்னு கால் பண்ணுறேனு கேட்டேங்க நான் இந்த மாதிரி ஊருக்கு ரிட்டர்ன் வரேன்டா வந்து என்ன மீட் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு சொன்னாங்க சரி ஓகேடா அப்படின்னு நானும் சொன்னேங்க சொல்லும் போது எங்கடா மீட் பண்ணலான்னு நான் கேட்டேங்க இந்த மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட் சொன்னாங்க அந்த ரெஸ்டாரண்ட்டில் நல்லா இருக்குன்டா நம்ப அங்கே மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி ஓகே நம்ப லஞ்சை அங்கே முடிச்சுரலாம் லஞ்ச் டைம்மில் மீட் பண்ணலானு சொல்லிட்டு நானும் லஞ்ச் டைமுக்கு அங்கே போயிருந்தேங்க அங்கே போனால் வந்து அந்த வாலில் ஒரு பெரிய பட்டர்ஃப்ளை ட்ராயிங் வரஞ்சிருந்தாங்க அந்த பட்டர்ஃப்ளை டிராயிங் அவ்வளோ அழகா இருந்துச்சுங்க யார் டிசைன் பண்ணாங்கன்னு தெரில அவ்வளோ சூப்பராக டிசைன் பண்ணிருந்தாங்க அந்த ஃபோட்டோவை பார்த்த உடனே எனக்கு அவ்வளோ இன்ஸ்பெயராக இருந்துச்சுங்க அந்த றெக்கைலாம் பார்க்கும் போது அந்த ஏன் ஃப்ரெண்டுகிட்ட சொன்னேன் ஏய் இந்த பட்டர் பட்டர்ஃப்ளை எவ்வளோ அழகாக இருக்குல்ல அப்படி சொன்னேங்க ஆமாண்டா இவ்வளோ அழகாக இருக்கு நம்ப இதுக்கு முன்னாடி நின்று ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமான்னு சொல்லி கேட்டாங்க நானும் அந்த நானும் அவனும் சேர்ந்து ஒரு ரொம்ப நாளுக்கப்பறம் ஒரு செல்ஃபி எடுத்தேங்க அந்த செல்ஃபி எடுத்து பார்க்கும்போது அந்த பட்டர்ஃப்ளை எங்களுக்கு பின்னடி கவராயிருந்திச்சிங்க அவ்வளோக ஒரு அழகா இருந்ததுங்க அந்த ஃபோட்டோவை பார்க்கும்போது என்னோடைய அவனோட மெமரிஸ் எனக்கு இன்னமுமே வந்து ஏன் கண்ணில் வந்து வந்து போகுங்க அவ்வளோ அழகா இருந்ததுங்க டிராயிங் அந்த ஃபோட்டோவை பார்க்கும்போது